எங்கள் வீட்டு தோட்டத்தில் அழகான ரோஸ் அழகான ஒரு எலுமிச்ச்சை பழம் மரம் அழகாக ஒரு இது செம் செம்பருத்தி பூ அழகான அரளி பூ அழகான ஒரு குண்டு மல்லிப்பூ செடி அழகான ஒரு ஜாதி மல்லிப்பூ செடி இவை எல்லாமே பூக்கும் போது அவ்வளோ ஒரு அழகாக இருக்கும் அவ்வளோ ஒரு வாசம் வரும் குண்டு மல்லி ஊசி மல்லி இதெல்லாம் கும்முன்னு வாசம் வரும் பார்க்கவே அழகாக இருக்கும் இன்னும் ரெண்டு செடி வைக்கிலாமான்னு தோணும் செடி வளர்ப்பதற்கு அவ்வளோ ஒரு இன்ட்ரெஸ்சாகவும் ஆர்வமும் வராதவங்களுக்கு கூட அந்த பூக்கும் சாய்ந்தர நேரத்தில் பூக்கும் போது இன்னும் ஆர்வம் வரும் இன்ட்ரெஸ்ட் வரும் இன்னும் ரெண்டு செடி வைக்கிலான்னு தோணும் செடி ரோஸ் செடிங்க ரொம்ப அழகாக இருக்கும் இப்போலாம் வீட்டுக்கு வீடு வெத்தலை செடியும் வைக்கிறாங்க வெத்தலை செடியும் வச்சா நல்லா அழகாக வருது நல்லா வளருது கொடி மாதிரி ஏற்றிவுட்றாங்க வீட்டு முன்னாடி அழகாகருக்குது செடி வைக்கிறதுனால் ரொம்ப நல்லது நல்லது பார்க்க ஒரு அழகாகவும் இருக்கு அதே சாயந்தரம் நேரத்தில் அந்த பூ பறிக்காமல் விட்டீங்கனா மலர்ந்து அது அப்படியே வாசம் தரும் போது ரொம்ப ஒரு சந்தோஷமாயிருக்குது மனசுக்கு இதமாகவும் சந்தோஷமாகவும் இருக்கிறது இதை பார்க்க பார்க்க இன்னும் ரெண்டு செடி வைக்கிலாம் இன்னும் எந்த இடத்துலயாவது செடி போட்லாம் சா அப்படின்றவாறு தோணுது ஒரு புதினா குச்சி நட்டு வச்சா கூட ஒரு நல்ல மண்ணில் அந்த புதினா குச்சி வச்சிங்கனா அது அழகாக ஒரு குறஞ்சது ஒரு மாசத்தில் அந்த புதினா நல்லா அழகாக செடி மாதிரி நல்ல புதினாவே நல்லாவருது கொத்தமல்லி வருது கொத்தமல்லி போட்டா கொத்தமல்லி வருது மிளகா விதை போட்டா மிளகா செடியும் வருது அதனால செடிங்களெல்லாம் வைக்கிர பா பா பா பாங்கிருக்குது அந்த மண்ணு சிவப்பு மண்ணு நல்லா அழகாக போட்டு வச்சாக்கா ரொம்ப அருமையா அற்புதமாக அதை அழகாக தண்ணி ஊற்றி கவனிச்சாக்கா அழகாக வரும் எல்லா செடியும் அதை பார்க்க பார்க்க இன்னும் கொஞ்சம் வக்கிணுன்னும் தோணும் அது சாயந்திரம் நேரத்தில் அந்த பூ மலரும் போது இன்னும் அழகாக அழகாக ரொம்ப சந்தோஷமாகருக்கும் அதை பார்க்குறத்துக்கே ஆர்வமாகருக்கும் இன்னொரு செடி வைக்கிலாம் தோணும் இது தான் பூத்துக்குலுங்குவது பார்க்குறபோது மிக மிக மிக அற்புதமான ஒரு உணர்வுகள்